இப்போ வந்து தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் பாரம்பரியமாக வந்து காட்சிப்படுத்துவது அப்புறம் கண்காட்சி அப்புறம் கலை நிகழ்ச்சி அருங்காட்சியகம் அப்படிலாம் எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் வந்து இசை இசை களஞ்சியம் இருக்கு அங்கே வந்து எப்படின்னா இசை களஞ்சியம் தோல் தயாரிக்கிறது அந்த தோல் வச்சு ட்ரம்ஸு அப்புறம் நாதஸ்வரம் இதுமாதிரி போன்ற இதுமாதிரி விஷயத்தலாம் செய்கிறதுக்கு தான் இந்த சென்னையில் வந்து இருக்கு அதோட பார்வை நேரம் வந்து காலை பத்து மணிலேருந்து மாலை மூன்று மணி வரையும் கூட இருக்கு அங்கே இந்த இந்த நேரத்தில் போனால் அந்த இடத்த விசிட் பண்ணலாம் இதில் வந்து நிறைய நன்மை இருக்கு இப்போ இசைன்னு ஒன்று எடுத்துக்கிட்டா இப்போ எல்லா இதுலேயுமே தோல் இருந்தால் மட்டும்தான் அந்த காலத்தில் வந்து பாரம்பரியமாக பாரம்பரியமாக ட்ரம்ஸு இப்போதான் நிறைய வந்துச்சு ஆனால் அது அதுக்கு முன்னாடி முன்னோர்கள் பயன்படுத்தினது வந்து இந்த எக்காளம் இதலாம் இந்த தோலில் தான் செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் இப்போ சாக்லேட் எங்கே தயாரிப்பாங்கன்னா ஊட்டியில் ரொம்ப ஃபேமஸாக தமிழ்நாட்டில் ஊட்டிதான் அங்கே வந்து விலை கம்மியாகவும் இருக்கும் நேரடியாக போய் தயாரிக்கிறதை கூட நேரடியாக நம்ம போய் பார்க்கலாம் காலையிலேருந்து காலைல ஒரு ஒரு டென் ஓ கிளாக்லேருந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் அங்கே வந்து ஒரு எப்படி சொல்வது ஒரு சாக்லேட் தயாரிக்கிற இடம் மட்டும் இல்லை அங்கே போய் நிறையா விளையாட்டு மையம் நிறையா ஒரு கண்காட்சி இதுமாதிரி விஷயத்தலாம் ஊட்டில பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா இங்கே ஊட்டியில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து மியூஸியம்னா மகாபலிபுரத்தில் இருக்கு அந்த காலத்திலலாம் நோட்டு பேப்பரு அதுமாதிரிலாம் எதுவும் எழுதியிருக்கமாட்டாங்க முன்னோர்கள் முன்னோர்கள் செய்த அவங்களுடைய கடமை அவங்களோட சட்டங்களலாம் அந்த செதுக்குவாங்க சிற்பத்தில் செதுக்குவாங்க இப்போ இப்போ இருக்கிற காலத்திலலாம் இயந்திரத்தினால இந்த நோட்டு இந்த பேப்பர்லாம் தயாரிக்கப்பட்டுச்சு ஆனால் நம்ம நாட்டு மன்னர்கள் அவங்களாம் வாழ்ந்த இதில் சுருளில் எழுதுவாங்க அப்படி இல்லைனா கல்வெட்டில் தான் அவங்க செஞ்சு இப்போது ஒருத்தவங்க வந்து ஒரு சாதனை படைச்சாங்கன்னா அது வந்து கல்வெட்டாக செதுக்கி வைப்பாங்க அது வந்து நித்தியமாகவே நித்திய நித்தியமாகவே அதுவந்து அதில் இருக்கும் அதை வந்து அழிக்கமுடியாது எப்படி சொல்வது அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா ஒருத்தவங்க சாதனை படைச்சாங்க ஒருத்தவங்க வந்து இப்போது இப்போது ஒரு மன்னர் வந்து ஒரு நாட்டுக்கு நல்லது செய்கிறாருன்னா அவர் பேரை பெருமைப் படுத்துகிறத்துக்காக தான் அந்த கல்வெட்டில் செதுக்கியிருப்பாங்க இதுமாதிரி இதுமாதிரி நிறைய விஷியங்கள்லாம் மகாபலிபுரத்தில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் நிறையா கண்காட்சிகள் குழந்தைக்கு தேவையான விளையாட்டு என்டர்டைன்மெண்ட்டாக அவங்க உங்கள் மனசோர்வாக இருக்கும்போது என்ஜாய் பண்ணுறதுக்காக இதுமாதிரி நிறையா விஷயம் இன்னும் உருவாகிகிட்டே இருக்கு ஆனால் ரொம்ப ஃபேமஸாக ஒரு இடம் இந்த மூன்று இடம் தான்